எங்கள் பகுதியில் பின்பற்றபடும் முக்கிய மதங்கள் எங்கள் கிராமத்தில் செம்மம்பாடி திருவண்ணாமலை மாவட்டத்தில் செம்மம்பாடி எங்கள் கிராமத்தில் இந்து கிறிஸ்துவ மதங்கள் தான் வேறு மதத்தை சேர்ந்தவர்களோ வேறு ஒரு சமுகத்தினரும் யாரும் அதிகப்படியாக இல்லை இது எங்கள் பக்கத்து கிராமத்தை சேர்ந்த கொளப்பலூரில அணைத்து சமூகதா சமுதா சமுதாயமும் இருக்குறது அவர்கள் அனைவரும் சேர்ந்து ஒன்றாகவும் திருவிழா கொண்டாடுகிறோம் நாங்களும் போய் கலந்து கொண்டு கொள்வோம் அதே நேரத்தில் எங்களுடைய கிராமத்தில் திருவிழா நடக்கும்பொழுது கிறிஸ்துவ மத திருவிழாவாக இருந்தாலும் இந்துக்கள் அனைவரும் கலந்து கொள்ளுவார்கள் அதே நேரத்தில் அவர்கள் இதுனுடைய திருவிழாவிற்கும் நாங்களும் அனைவரும் சேர்ந்து அவர்களோடு சேர்ந்து அந்த திருவிழாவில் கலந்து கொள்ளுவோம் எங்களுக்குள் எந்த வித சமூக வேறுபாடும் இல்லாமல் அவர்களோடு நாங்கள் ஒன்றித்து ஒன்றாக இங்கே பின்பற்றுவோம் வேற்று சமூகத்தினர் யாராக இருந்தாலும் அவர்களுடன் நல்ல முறையில் நாங்கள் பழகி வருவோம்